ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் சிறுமுகையிலேருந்து பேசுகிறேன் சார் ஒரு டிராவல்ஸ் வேணும் ஊட்டிக்கு போகிறதுக்கு சார் ஜிபே டிராவல்ஸ் தானே மேட்டுப்பாளையம் தானே ஆ சார் ஞாயித்துக்கிழம காலையில ஒரு நாலு நாலரைக்கு வேணும் சார் ரெண்டு நாள் சார் பன்னெண்டு டிக்கெட்டுங்க சார் ஆ குழந்தைங்க ஒரு மூனு பேர் சார் எவ்வளோ ஆகும் சார் சரிங்க சார் டிரைவருக்கு ஆ சரிங்க சார் சார் கொடுத்தர்லாம் சார் திங்கக்கிழம ஈவினிங்கே வந்துடலாங் சார் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிர்லாம் ஆறு மணிக்கு இங்கே வர மாரிங்க சார் சும்மா பொட்டானிக்கல் கார்டன் போட் ஹவுஸ் இந்தமாதிரி அவ்வளோதாங்க சார் ஆ நைட் நாங்கள் ரூம்ப அரேஞ் பண்ணிக்கிறோம் சார் ஓகேங்க சார் சரிங்க சார் அட்வான்ஸ் அனுப்புகிறேன் தேங்க்ஸ் சார்